இந்தியா வந்து ஆறுகளை பேஸ் வந்து மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சாதி இல்லைனா குழுக்கள் வந்து மீன் பிடிக்கிறது கிடையாது எல்லாருமே பொதுவாக யார் வேணுனாலும் போய் மீன் பிடிக்கிறது அந்தமாதிரிதான் இருக்கும் ஸோ அவங்கக்கூட சமூகத்தில் எல்லாருமே ஒன்றாகதான் இருக்கோம் மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக மீன் பிடிக்கிறதுனால அவங்க கிறிஸ்மஸ் பண்டிகையை வந்து பெரும்பாலும் கொண்டாடுறாங்க